ஆமாங்க சொல்லுங்கள்

அஞ்சு டிஷர்ட் அஞ்சு டீஷர்ட் தொள்ளாயிரரூவா சார் லோயர் எழுநூறுரூவா

ஆ நீங்கள் கேட்கிற சைஸ் இருக்கும் எந்த சைஸ் கேட்கறீங்களோ அந்த சைஸ் இருக்கும்

ஆ நீங்கள் எந்த மாதிரி மாடலில் கேட்கறீங்களோ அந்த மாடலில் இருக்கும் ஜீன்ஸ் இது லோயர்

ஆ ஆ நீங்கள் எந்த மாடலில் கேட்கறீங்களோ அந்த மாடலில் இருக்கும் ஜீன்சுன்னால் ஜீன்ஸ் மாடல் டிஷர்ட்ன்னால் டிஷர்ட் மாடல் லோயர் மாடல் எல்லா மாடலும் இருக்குது எந்த மாடல் கேட்கறீங்களோ அந்த மாடல் இருக்குது

ஆ இப்போ கூட வரலாம் இப்போ ஆ எல்லாமே இருக்குது ஆ எல்லா மாடலும் இருக்குது நீங்கள் இப்போத கூட வந்தால் கூட எடுத்துனு போகலாம்

ஆ இன்றைக்கு வந்தாலும் வாங்க இல்லை நாளைக்கு வாங்க இன்றைக்கு வர முடிஞ்சால் வாங்க இல்லைன்னா நாளைக்கு வாங்க நாளைக்கு வந்தால் எடுத்துன்னு போகலாம்

ஆ சரி ஆ என்னன்ட்டு